இப்போது கிராமத்தை எடுத்த வரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தூள் அது குழம்பு மிளகாய் தூள் சொல்லுவாங்கள்ல அது இப்போ அரைக்கணும் அப்படினா முன்னாயெடிலாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படினா பெண்கள் எல்லாம் சேருவாங்க ஒரு இடத்துல சேர்ந்து இப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஒரு தெருவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தெருவில் ஒரு வீடை ம மெய்னாக வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் வந்து உலக்க உலக்கைய வச்சு தான் ஃபஸ்ட்டு கையாலெலாம் குத்துவாங்க குத்தி தான் மிளகாத்தூள்லாம் தயாரிப்பாங்க அதில் மிளகாய் மஞ்சள் மல்லி எல்லாம் போட்டு குத்தி இடித்து அது எத்தனை பேர் வீடுனாலும் இப்போ பத்து பேர் சேர்கிறாங்க அப்படினா ஆளுக்கு ஒரு அரை அரை கிலோ அப்படினு இடித்து ரெண்டு ரெண்டு பேரா கம்பையின் பண்ணி பாடிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு அதுமாரி செய்கிறப்ப உங்களுக்கு வந்து அது ஒரு பொழுதுபோக்காவும் போயிருது இவங்களுக்கு மிளவா தூள் மிளகாய்தூள் அதுவும் அரைத்த மாரியும் வந்துருது ஏன்னால் அது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டும் அது ஆயிடுது அது இவங்களுக்கு ஒரு உடல் பயிற்சி மாதிரியும் இருக்கும் பெண்கள் மேக்சிமம் பெண்கள் தான் அதை செய்கிறது அதுதான் அவங்க உடலுக்கும் ஒரு நல்லதாவும் இருந்துச்சு அந்த காலத்தில் இப்போ எப்படினா அப்படி கிடையாது மிஷினரிஸ் நிறையா வந்துருச்சு இப்போ வந்ததுனால பெண் அப்போ வந்து கிராமப்புறங்களில் மட்டும் இதை செய்கிறதுனால கிராமப்புற மக்கள் கொஞ்சம் சத்தா இருந்தாங்க இப்போ கொஞ்சம் டவுன் சைடு வந்ததுனால் இன்னும் ஆனால் கிராமத்தில் அது நடந்துக்கிட்ருக்கு சில கிராமத்துலெலாம் இருக்குது மற்ற பெண்களெலாம் என்ன செய்கிறாங்க அப்படினா அதெல்லாம் இப்போ ரெடிமேட் பாக்கெட் ரெடிமேட் பாக்கெட்டில் போட்டதுனால் கடையிலேயே வாங்க ஆரமிச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் நேரடியாக கையால் இடித்து அது அ அது எப்படி இருக்கும் அப்படினா சுவையாக இருக்கும் இப்போ சமையலே கொஞ்சம் சுவையாக இருக்கும் அந்த மசாலாவை போட்டால் கையால் இடிக்கிறது மிஷின் அந்தளவு இருக்காது உங்களுக்கு அதை நீங்கள் காய வச்சு அததை ஒரு பத்து நாள் வெயிலில் காய வச்சு திருப்பி போய் நீங்கள் மிஷினில் போட்டு அதை இடித்து அந்த மிஷினில் உள்ளே துரு இல்லை ஏதோ ஒரு ஆயில் ஏதோ ஒன்று அதில் கலந்து அது வந்து கொஞ்சம் கெடுதல் தான் இப்போதிக்கு அது கெடுதல் தான் உடம்புக்கு அந்த காலத்துலெலாம் கையால் இடிக்கிறது தான் நல்லது ஏன்னால் கண்பட நம்ம கையால் இடித்து கல்லில் போட்டு அது உலக்கைய வச்சு குத்தி அது இடிக்கின்றது ரொம்ப நல்லது அப்படின்ருந்தாங்க ஆனால் இப்போலாம் அது இருக்கிறதே கிடையாது பெண்கள் மசாலா பக்கமே போகிறது கிடையாது ஆண்கள் தான் அப்படியே காய வச்சு தராங்களா ஆண்கள் போயிட்டு மிஷினில் கொடுத்து இவ்வளோப்பா கிலோக்கு அப்படினு சொல்லி அரச்சுட்டு வந்து போகிடுறது அப்டியும் இல்லையா சில பேயர்லாம் அப்படியே கடைலேயே பாக்கெட் வாங்கி தூவி விட்டுறாங்க குழம்புல அதெல்லாம் இப்போ ரொம்ப கடினம் கடினம் இல்லை பெ பெண்களோடய உடலுக்கு கெடுதல் அதுவும் இல்லாமல் குழந்தைகள் சாப்பிட்றாங்க அதை அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கெடுதலாவும் இருந்துச்சு அதெல்லாம் தான் பெண்கள் கிராமத்தில் மசாலா எப்படி அரைப்பாங்க அப்படிங்கறது இது எல்லாம் தான் நான் சொல்ல வரது